எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு ஃபேமிலி ஃபிரண்டுக்கு இந்த பட்டம் வந்து அவங்க பெற்றாங்க அது அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அவங்களோட ஹார்ட் வொர்க் அண் அவங்களுடைய டெடிகேஷன் டுவேர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டடிஸ்னாலும் மட்டும்தான் அவங்களுக்கு இது ரொம்ப சிறந்ததாக நான் வந்து நினைக்கிறேன் பிகாஸ் அவங்க ட்ரீம் பண்ணி அவங்க இது அச்சீவ் பண்ணணும்ன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கான அப்ரிசேஷஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றபோது இது நிஜமாலுமே வந்து ஒரு சிறந்ததாக சிறந்தது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாேருக்குமே வந்து அவங்க பண்ணுற ஒரு வொர்க்குக்கு அவங்களுக்கு வந்து அப்ரிசேஷஷன் கிடைச்சிச்சினா நிஜமாலுமே அது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயம் இங்கே நிறையா பேருத்துக்கு அவங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்ரிசேஷஷன் கிடைக்காதனால் மட்டும்தான் அவங்களால் வந்து அவங்க அவங்களால ஒரு மோட்டிவேஷனே இல்லாதனால் அவங்க எந்த ஸ்டெப்பும் அவங்க எடுக்கிறதில்ல ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாேருமே மோட்டிவேட்டாகி இருக்கணும்